ஈரோடு மாவட்டம் இப்போ வந்து எனக்கே வயசு ஆயிடிச்சு அந்த வயசு ஆனால் கண்ணுகள் வந்து பாதிக்கப்படுது அப்புறோம் கண்ணுகள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட போணமுனா ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிருப்பா அப்படிங்குறாங்க ஒரு கண்ணு போணோன இன்னொரு கண்ணு வந்து பாதிக்கப்படுது எங்கனால வந்து கண் பார்வை வந்து நம்ம இழுக்குது கண்ணு தெரியிறது இல்லை இதே வந்து வயசாக வயசாக மூட்டு வலிகள் இடுப்பு வலி கை கால் குடச்சலு இது எல்லாம் வந்து எங்களுக்கு வருது நாங்கள் வயசான காலத்தில் நாங்கள் வந்து என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆதலால் இந்த கண்ணு வந்து வெளிச்சங்கள் வேணும் எங்களுக்கு இதே மூட்டு வந்து முழங்கால் வலி வந்து வந்தா ஆப்ரேஷன் பண்ணனுங்குறான் ஆப்ரேஷன் பண்ணுனா எங்களுக்கு ரொம்ப நடக்க முடியாத தடி போட்டு நடக்கிற ஆயிடுது இது எல்லாம் வந்து எங்களுக்கு கண் வெளிச்சம் கொடுக்கோணும் எங்களுக்கு கேட்கறதே வந்து ஈரோடு மாவட்டத்தில் அதுதான் கேட்பன்